எங்கள் ஊர் சைட்லெலாம் குற்றன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் நடந்ததில்லை என்ன கேட்டால் போலீஸ் அவங்க வேலையில் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்கந்தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் எங்கள் ஊர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிட்டி மாதிரி இருக்கும் எங்கே வேணால் திருடு நடக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பிருக்குது அதனாலேயே போலீஸ் என்ன பண்ணுவாங்கன்னால் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு நாலஞ்சு தடவை வந்து ரௌண்ட்ஸ் வருவாங்க எங்கள் தெருவே சுற்றி சுற்றி அந்த ஹாரன் அடிச்சுக்கிட்டே வருவாங்க ஸோ அவங்க வேலையில் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்கந்தான் நான் நினைக்கிறேன்